சாமி விசியத்தில் அதாவது பிரார்த்தனை பண்ணுறது வழிபாடு பண்ணுறது இதில் வந்து பொய்யாக இருக்கக்கூடாது பொய்யாக இருக்கிறது எந்த இடத்துலன்னா அந்த கோயிலில் சாமி வந்து ஆடுறது அருள்வாக்கு சொல்லுறது அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நிறைய பொய்யாக நடக்குது நான் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிஇருக்கேன் அந்த அருள் வராமையே அவங்களா ஆடுறது பொய் எதாச்சும் ஒன்று வாக்கு சொல்லுறது அது நடந்தா தான் உண்மை இல்லைன்னா அது வந்து நான் பொய்யின்னு தான் சொல்லுவாங்க நிறையா இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு அருள் அந்த குட் வைப்ரேஷன் இருந்தா தான் வந்து இப்போ கு தீமிதிக்கிறது பூச்சட்டி ஏந்துறது இது எல்லாமே வந்து ஒரு அவங்க சாமி வாக்கு இருந்தா தான் பண்ண முடியும் அதனால எத் சாமி விஷியத்தில் விளையாடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது